ஹலோ மேடம் வணக்கம்

ஹலோ மேடம் வணக்கம் ஆ மேடம் நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் இப்போதைக்கு நண்டு ரசம் இருக்குது அதுக்கப்புறம் சிக்கன் தந்தூரி இருக்குங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் நண்டு ரசம் ஓ ஒயிட் ரைஸ் வேறு எங்களுக்கு இன்னும் வேறெதும் சிக்கன் தந்தூரி இருக்குதுங்க மேடம் மேடம் உங்களுக்கு ஆர்டர் வந்து நாங்கள் வந்து குடுத்துடணுமா இல்லை நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா மேடம் ஆ ஓகேங்க மேடம் பில் பேமெண்ட் எப்படிங்க மேடம் நாங்கள் ஜிபேவில் பண்ணிக்கவாங்க மேடம் இல்லை டெலிவரி கொடுக்குறப்ப வாங்கிக்கிறோம் ஜிபே பண்ணிடுறோம் ஓகேங்க மேடம் இந்த நம்பருக்கு இப்போதைக்கு பில் அனுச்சிவிட்றேங்க மேடம் இப்போ வேறு ஏதாச்சும் இது வாங்கணுமாங்க மேடம் ஓகேங்க மேடம் உங்கள் நம்பரை வந்து கூப்பனில் போட்டிருக்கோங்க மேடம் அதில் ஏதாச்சும் ப்ரைஸ் கிடைச்சுச்சுனா அதுலேருந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவோங்க மேடம் ஓகேங்க மேம் தேங்க்யூ மேம்